ஒரு இடத்த சுத்தமாக ரொம்ப க்ளீன்னா வச்சிக்கணும்ன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்னா முடிஞ்சளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றணும் அப்டிங்கிறப்போ மரம் செடி எல்லாம் ரொம்ப நல்லா வளரும் அது வளர்ந்ததுக்கு அப்புறோம் பக்கத்தில் இருக்கிற நிறையா எ அங்கேருந்து தண்ணி கொண்டு வரலாம் அப்படியும் இல்லைனா நம்ம தண்ணி கிணத்துலருந்தோ ஆற்றுலருந்தோ கொண்டு போயிட்டு எல்லாம் செடிகளுக்கும் ஊற்றி நல்லா சுத்தமாக அப்போப்போ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா எந்த ஒரு கஸ்ட் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த செடியும் மரமும் எல்லாம் நல்லா கிரீன்னா நல்லா ஹெல்தியாக எல்லாம் வளரும் ஸோ இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்னா நிறைய தண்ணி ஊற்றணும் அதுக்கு அப்புறோம் அதுக்கு தேவையான உரம்லாம் போடணும் ஏன்னா உரம் போட்டால்தான் அதில் அந்த பூச்சி எதுவும் கடிக்காமல் செடி நல்லா சத் நல்லா ஹெல்தியாக வளரும் ஹெல்தியாக வளர்ந்தாலே கண்டிப்பாக நல்லா வா ஒரு நல்ல மரம்மா மரமாகவோ நல்ல செடியாகவோ வளரதுக்கு அந்த மாதிரி பூச்சி எதுவுமே கடிக்காமல் எந்த ஒரு பூச்சி தொற்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது செடி மரம் எல்லாம் ரொம்ப நல்லா வளரும் நல்லா வளர்ந்து நிழலு நம்ம கேட்குறது பழமும் பூவோ எதுவாகருந்தாலுமே கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஆறு அ அந்தமாதிரி ஆறுகளுகிட்டயோ ஒரு பார்க்குக்கிட்டயோ ஒரு மரத்தை எல்லாத்தியும் நட்டு வச்சா நம்ம இனி வரப்போகிற ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கும் வந்துட்டு அது நல்ல ஒரு சாடோவோஸ்ட்டு ப்ளேசாக கிடைக்கும் ஸோ ஐ இதை நல்லா சுத்த நல்லா சுத்தமாக வச்சிக்கிட்டாங்கனா நல்ல ஒரு பாதுகாப்பான இடோம் வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேசாகவும் மாறும் அதனால சுத் எந்தளவுக்கு சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சிக்கிறாங்களோ அந்தளவுக்கு அந்த இடோங்குறது வந்துட்டு ரொம்பவே நல்லா வளரக்கூடியதாக இருக்கும்